மின்சாரம் என்பது உலகையே திருப்பி போட்ட ஒரு விஷயம் இந்த கரண்ட் வரதுக்கு முன்னாடி உலகமே ஒரு இருண்ட உருண்டையாகதான் இருந்துச்சு இந்த கரண்ட்டுன்னு ஒன்று வந்ததுக்கப்பறம் தான் நிறைய டெக்னாலஜி வளர ஆரமிச்சு நிறைய சாதனையாளர்களும் நிறைய டெக்னாலிக்கள் டெக்னாலஜி பொருட்களும் சந்தைக்கு வர ஆரம்பிச்சுது என்ன தான் கரண்ட்டால் நிறைய நன்மைகள் நடந்தாலும் மின்சாரத்துலையும் நிறையவே ஆபத்து இருக்கு அது வந்து அதிகமாக யாருக்கும் தெரியுறதுல்ல இப்போ நம்ம நார்மலாக வீட்டில யூஸ் பண்ணுற கரண்ட் வந்து ஒரு டூ டுவெண்ட்டி டூ டூ தேர்ட்டி வோல்ட்டு தான் கரண்ட்டு வீட்டுக்கு வரும் அதுவே ஒரு மனிதனை கொல்லுறதுக்கு போதுமான அளவுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த கரண்ட் வந்து இரநூத்தம்பது இரநூத்தி முப்பது வேல்ட் வோல்ட்ங்கிறது வந்து மனிதனோட உடலில் பட்டுதுன்னா மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் உள்ள இருக்க ரத்த செல்களை அழித்துவிடும் உடனே இறப்பு இல்லைன்னாலும் ரத்த செல்கள் கொஞ்ச கொஞ்சமாக இறந்துக்கிட்டே இருக்கும் புதிய ரத்தம் மாற்றுற வரையும் இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால் மின்சாரம்னாலே ஆபத்துதாங்கிறத தெரிஞ்சிக்கணும் இன்னும் ஒரு சில வயல்வெளிகளில் போட்டுருக்குற மோட்டர் மின்சார இணைப்புகளெல்லாம் இதை விட வோல்டேஜ் அதிகமான மின்சாரமாகதான் இருக்கும் அந்த மின்சாரங்கள்லாம் பராமரிப்பற்று மிகவும் ஒரு கவலைக்கிடமான நிலைமையில தான் இருக்கு ஒரு மின்சார மோட்டார் இயந்திரத்தில் கூட சேஃப்ட்டி பர்ப்பஸ் எதுவுமே இல்லாமல்தான் போய் மின்சாரம் மின்சாரத்தை கையாலையே தான் இயக்குறாங்க அந்த ஒயரும் சரி அந்த மோட்டார் எதுவுமே சேஃப்ட்டியாக இல்லாமல் வெயிலில் மயல் மழையிலலாம் ஓப்பனாக வெளியவே இருக்கிறா மாதிரிதான் வச்சுருக்குறாங்க இதைபத்தி மக்களுக்கு யாருக்கும் அதிகமாக எந்த இதுவும் தெரிய மாட்டேங்கிது ஒரு சில பேர் குச்ச வச்சு சுச்சலாம் ஆன் பண்ணிவிட்டு போயிடுறாங்க என்ன ஒன்றுன்னா இந்த குச்செல்லாம் ஈரமாக இருந்துதுன்னா அது மூலமாகவும் கரண்ட் பாயும் ஏன்னா நீர் வந்து ஒரு மின்சார கடத்து கடத்தி அந்த நீர் வந்து குச்சியில் நனஞ்சிருக்குறப்போ ஹை வோல்ட்டேஜெல்லாம் தொட்டோம்னா குச்சோட சேர்ந்து நம்மளும் கருகிட வேண்டியதான் இது பற்றி மக்கள் நிறையா பேருக்கு எதுவும் தெரிய மாட்டேங்கிது இதெல்லாம் எப்படி தடுக்கறதுன்னா நம்ம வீட்டுக்கு வர கரண்ட்லையே இப்போ புதுசாக நிறையா டெக்னாலஜிலாம் வந்ததுனால நிறையா சிஸ்டம் நிறையா விதமான பொருட்கள் வந்து சந்தையில் மார்க்கெட்டில எல்லா இடத்துலையும் கிடச்சிக்கிட்டு இருக்கு எப்படின்னா வீட்டில எங்கேயாவது கரண்ட் ஒயர் எங்கேயாவது கட் ஆனாலோ இல்லை யாருக்காவது ஏதாவது ஒரு முறையில் ஷாக் அடித்தாலோ டக்குன்னு மெயினை ஆஃப் பண்ணுறா மாதிரியான சிஸ்டம் தான் அது அது வந்து ஒரு கம்மியான பட்ஜட்டில தான் சந்தையில் இருக்கு அதை வாங்கி வீட்டில மீட்டர் பாக்ஸில் ஃபிட் பண்ணிவிட்டோம்னா அதிகபட்சமான மின்சாரத்துலருந்து நம்ம தாக்கப்படுறதை தவிர்க்கலாம் கரண்ட் மோட்டார்கள் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற மோட்டார்கள்லாம் பாதுகாப்பாக ஒரு சின்ன மோட்டார் லாரி மாதிரி செய்து அதுக்கு பாதுகாப்பாக அந்த பாதுகாப்புக்குத் தேவையான அளவு ஒயர் சுச்செல்லாம் சரியான முறையில் இருக்குறா மாதிரி பார்த்து வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரியான கரண்ட் ஷாக்லேர்ந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு இருந்தாலும் நம்மளுடைய கவனம் தான் மிகவும் முக்கியம் ஏன்னா எவ்ளோ தான் சேஃப்ட்டியாக இருந்தாலும் லைட்டாக ஒரு முடி பட்டா கூடே ஹை வோல்ட்டேஜிலலாம் கரண்ட் உடம்புல பாய ஆரம்பிச்சிரும்